ஆ ஆ ஹலோ மேடம் விஜி சூப்பர் மார்க்கெட்டா ஆ மேடம் நாளைக்கு எங்கள் வீடு குடி போகிறோம் எனக்கு வந்து அரிசி கோதுமைலாம் தேவைப்படுகிறது உங்கிட்ட உ உ உங்ககிட்ட எந் ஆ உங்கிட்ட என்னென்ன அரிசிலாம் இருக்குது மேடம் ஆ ஆ ஓகே பொன்னி அரிசி ஆ பொன்னி அரிசி எவ்வளோ மேடம் வருது டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி

ஆ ஓகே மேடம் எனக்கு அந்தப் பொன்னி அரிசி பிளஸ் இல்லை மேடம் இன்னும் நிறையா பொருள்லாம் வேணும் அந்தக் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த எப்படி மேடம் அது எல்லாமே ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட்டா டிஸ்கௌண்ட் ஏதாவது பண்ணுவீங்களா ம் ம் ம் ஓகே மேடம் அந்த ஆன்லைன் பேமெண்ட்டு ஹோம் டெலிவெரிலாம் இருக்கா எப்படி ஓகே ஃப்ரீ ஹோம் டெலிவெரி பண்ணுறீங்களா அது எப்படி மேடம் அது ஓகே அந் அந்த சரௌண்டிங்க் லெவல் எவ்வளோ தூர வரைக்கும் மேம் பண்ணுறீங்க அந்த ஃப்ரீஸ் ஃப்ரீ டெலிவரி

ஓகே மேடம் இந்த கீலாம் இருக்கா உங்ககிட்ட அமுல் கீ அந்த மாதிரி ஆ ஆ ஆ ஓகே மேம் நாளைக்கு ஓகே இந்த பாயாசம் செய்கிறதுக்கான அந்த பாயாசம் செய்கிறதுக்கான அந்த அந்த ஜவ்வரிசி அந்த சேமியா அதெல்லாம் அதெல்லாம் இருக்குமா அப்புறம் வந்து எனக்கு இந்த ம் ம் ஓகே மேடம் ஓகே மேடம் நாளைக்கு நான் வரேன் நான் வந்து விசிட் பண்ணி ஃபஸ்ட்டு சாம்பிள் எப்படி இருக்குதுனு பார்க்குறேன் பார்த்துட்டு நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் மேடம்

ஆ ஓகே மேம் ஓகே நாளைக்கு நா வரேன் மேம் ஓகே மேம் தேங்க்யூ ஆ ஓகே தேங்க்யூ